பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொம்போது ஏழு ஆயிரத் தொளாயிரத் தொண்ணூத்தாறு பதிமூணு ஒன்று ஆயிரத் தொளாயிரத் தொண்ணூத்தி மூணு இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயித்தி ரெண்டு ஒன்று ஒன்று ஆயிரத் தொள்ளாயிரத் தொண்ணூற்றி ரெண்டு